ஒரு மனுசனுக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இப்போது சின்ன வயசு ஸ்கூலேருந்தே எல்லோருக்குமே யோகா சொல்லி தர ஆரம்மிச்சிட்டாங்க யோகாவுக்குனு இப்போ தனி க்ளாஸ் வேறு வச்சு நடத்துகிறாங்க யோகா செஞ்சால் மன அமைதி வரும் உடல் நலம் பெறும் மனம் நிம்மதியாக இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் முகம் அழகாகும் இப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் யோகா வந்து வந்துடுச்சு இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜங்க் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்டு ஃபுட்டு இப்படியாக இருக்குது இன்னும் இந்தக் காலத்து அந்தக் காலத்திலல்லாம் நூறு வயசுக்கு மேலேக்கூட வாழ்ந்திருக்காங்க ஆனால் இந்தக் காலத்தில் ஐம்பது அறுபது வயசு தாண்டுறதே பெரிய விஷயமா இருக்குது இது இப்படிப்பட்ட நிலையில நமக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது யோகா பண்ணுறது மூலம் மூச்சுப் பயிற்சி உடல் வலி எல்லாத்துக்கும் யோகா ஆசனம் இருக்குது தனித்தனியாக வச்சு நடத்துகிறாங்க இப்போ ஸ்கூலேருந்து ஒரு பார்க்கு எங்கே போனாலும் யோகா பண்ண ஒரு தனி இடம் அமைத்து கொடுத்துருக்காங்க யோகா பண்ணுறதால நம்ம டெய்லி வாழ்க்கையை ரொம்ப ஹேப்பியாக வாழ முடியுது யோகாவால் நமக்கு இன்னும் நல்ல நன்மைகள் கிடைக்குது உடல் ஆரோக்கியம் பெறுது அறுபது வயசுலேயே இறந்து போகிற நாம் ஒரு இன்னும் இருபது வருசம் வாழலாம் அந்த மாதிரியான நன்மைகள் யோகலேருந்து நமக்கு கிடைக்கிது அதனால எப்போ டைம் கெடைச்சாலும் காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் எல்லோருமே யோகா செய்யுங்கள்